மீன் பிடிக்கிறக்கு போனோம்னால் கடையில் இருந்து தூண்டியெல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்போதான் மீன் பிடிக்க போகமுடியும் கடலில் போய் பிடிக்கறதுன்னா பிடிக்கலாம் குட்டையில் போய் பிடிச்சிட்டு வரதிருந்தா தூண்டில் போடணும் அதுக்கு முள் வாங்கணும் புழுவெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் புழு பக்கத்திலருக்கு குப்பையிலயெல்லாம் இருக்கும் அதை கலைச்சி எடுத்துகிட்டு போய் மீன் பிடிச்சிட்டு வரணும் மீன் பிடிக்கிறக்கு போகும்போது வலை எடுத்துகிட்டு போகலாம் பக்கத்தில் ஆற்றுக்கு போகிற மாதிரி இருந்தால் வலை எடுத்துகிட்டு போய் வலையில் பிடிச்சோம்ன்னா நிறைய மீன் வரும் பிடிச்சிட்டு வரலாம்